ஆ வரும்ப்பா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க

கடலூர்லேருந்து மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போகணுமா அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் வரும் ஒரு கிலோ மீட்ருக்கு முப்பது ரூபா பேசுவோம் முப்பது ரூபா போடுவோம்ப்பா அது அஞ்சு கிலோ மீட்டர் வரதுனால் மினிமம் ஒரு நூத்தம்பது ரூபா ஆகும் நீங்கள் அங்கே கோவில்லே கொஞ்சம் லேட்டாக ஆணுச்சுனால் வெயிட்டிங் சார்ஜ் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நூறுபா போடுவோம் மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி ஒரு மூணு நாலு கோயில் இருக்குதுப்பா சிவன் கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் இருக்குது பக்கத்துலேயே வந்து சனீஸ்வரன் கோயில் கூட இருக்குது அதெல்லாம் நீங்கள் நார்மலாக சுற்றிப் பார்த்துட்டு வந்தீங்கன்னாகவே ஒரு ஒன்றை மணி நேரம் கிட்ட ஆகும் சரி எத்தனை பேர் வரீங்க சரி ரெண்டு பேருகின்றதுனால இங்கேருந்து அஞ்சு கிலோ மீட்ருக்கு நூத்தம்பது ரூபா போடுவோம் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் சுற்றிப் பார்க்கறதுக்கு ஆணுச்சின்னால் கூட ஒரு அதுக்கு ஒரு நூறுபா எக்ஸ்ட்டா போடுவோம் அதான் நீங்கள் அது எவ்வளோ நேரம் வெ நீங்கள் கோயிலை எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றிப் பார்த்துட்டு வரலாம் நாங்கள் ஒரு ஆஃப் அன் அவரு நீங்கள் ஒரு நீங்கள் உடனே ஒரு ஆஃப் அன் அவர் குள்ளே வந்துட்டீங்கன்னா எதுவும் வெயிட்டிங் சார்ஜ் கிடையாதுப்பா புரியுதா நூத்தம்பது ரூபா போகிறதுக்கு வரதுக்கு நூத்தம்பது ரூபா இல்லைப்பா அது கம்மி பண்ண முடியாது பெட்ரோல் விலை விக்கிற விலைக்கி இப்போதைக்கி நூத்தம்பது ரூபாக்கி கம்மியாக வர்றது கிடையாது நாங்கள் ஒரு கிலோ மீட்ருக்கு முப்பது ரூபா தான் கேட்குறோம் இங்கேருந்து அஞ்சு கிலோ மீட்டர் கிட்ட இருக்குது அது இல்லை மீட்ரு மீட்ரு தான் மீட்ரு கணக்கு தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இப்போ கிளம்பி வருவோம் இப்போ எங்கள் அரியலூர் பஸ் ஸ்டாண்டுடில் இருக்கீங்களா சரி ஓகேப்பா ரெடியாக இருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவோம் நாங்கள்